ஹலோ கொரியர் டெலிவரி பண்ணுறவங்களா ஒரு டெலிவரி ஒன்று போட்டுருந்தேன் இன்னும் வரலை அது டெலிவரி எந்த நெலமையில் இருக்குதுன்னு தெரியலை ம் சரியான டெலிவரி காம்மிக்க மாட்டுது அது லொக்கேஷனும் காம்மிக்கல ஒன்றும் காம்மிக்கல அது உங்கள் இதுவா இல்லை எனக்கு தான் சரியாக டெலிவ லொக்கேஷன் பார்க்க தெரியலையா என்ன தெரியலை என்ன போட்டுருந்தன்னு கேக்கிறீங்களா ஒரு ஃபோன் ஒன்று ஆர்டரு போட்டிருந்தேன் இருபதாயிரத்துல விவோ டொண்ட்டி ஒரு ஃபோன் ஆர்டரு போட்டிருந்தேன் இன்னும் அது ஒன்றும் டெலிவரி ஆகல எத்தனை நாளில் டெலிவரி ஆகுங்க நான் வேறு ஊருக்கு போகிற வேலை இருக்குது சென்னை போகணும் இன்னும் டெலிவரி பண்ணாமல் இருக்கிறீங்க சீக்கிரம் கொஞ்சம் டெலிவரி பண்ணுப்பா நான் வேறு ஊருக்கு போகணும் சீக்கிரமா கொஞ்சம் டெலிவரி பண்ணி விடுப்பா எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு இன்னும் ரெண்டு மூணு நாளில் டெலிவரி ஆகிடுமா என் என்னுடைய ஆர்டர் நம்பர் கேக்கிறீயா த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆ அதான் என்னுடைய ஆர்டர் நம்பருப்பா சரி கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து டெலிவரி பண்ணிவிடுப்பா நான் வேறு வெளியில் போகணும் சப்போஸ் நான் இல்லாதப்போ வந்தாலும் என்னுடைய பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போப்பா ஆர்டரை சரிப்பா ஓகேவா ஓகேப்பா சரிப்பா ம்